ஹலோ நான் சிவகாமி பேசுகிறேன் முத்தாண்டி குப்பத்துலேருந்து டூ டேஸ் முன்னாடி நான் உங்களுக்கு ட்ராவல் புக் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி கடலூர் போகணும் அங்கே இருக்கற ப்ளேஸெல்லாம் நான் சுற்றி பார்க்கணுனு ப்ளேஸோடய லிஸ்ட்டியும் சொல்லியிருக்கேன் சில்வர் பீச் போகணும் ஷிவன் கோவில் போகணும் சிதம்பரம் கோயில் மேங்ரூவ் ஃபாரஸ்ட்டு அப்படியே போயிட்டு ஹோட்டல் போயிட்டு சாப்பிட்டு திருப்பி முத்தாண்டி குப்பமுக்கே வர மாதிரி நான் டூ டேஸ் பிஃபோர் முன்னாடியே உங்கள்கிட்ட நான் புக் பண்ணிவிட்டேன் மணி ஒம்பது மணி ஆகுது இன்னும் வரவே இல்லை எட்டர மணிக்கு நான் அவரை வர சொன்னேன் மணி ஒம்பது ஆகுது இன்னும் உங்கள் ட்ரைவர் வரவே இல்லை என்னதான் நினச்சிட்ருக்கிங்க நாங்கள் எல்லாம் கிளம்பி ரெடியாக அங்கே உட்காந்துட்ருக்கோம் பசங்கள்லாம் அழறாங்க எங்கே நான் வெளியில் கூட்டிட்டு போகல அப்படினுட்டு இவ்வளோ ரெஸ்பான்ஸிபிளாகவா இருப்பிங்க நீங்கள் ஒரு ப்ளேஸ் நாங்கள் புக் பண்ணிவிட்டோம் இன்னும் கூப்பிட்ல நாங்கள் என்ன பண்ணுறது சீக்கிரமா அனுப்ப சொல்லுங்கள் எவ்வளோ நேரந்தான் உங்க ட்ரைவருக்கு நான் அத்தனை தடவை காலைலேருந்து எட்டு மணிலேருந்து கால் பண்ணேன் ரெடியாக இருக்கிங்களா எங்கே இருக்கிங்க ஏது இருக்கிங்கனுட்டு அது நாட் ரீச்சபுள் நாட் ரீச்சபுள்னு வருது உங்கள் கம்பெனிக்கு போட்டால் நீங்கள் ஒம்பது மணிக்கு மேல்தான் கம்பெனிகே வருவிங்க அப்படின் சொல்லிட்டிருந்தாங்க இதுதான் நீங்கள் ட்ராவெல்ஸ் நடத்துகிற லட்சணமா உங்களை நம்பிதானே நாங்கள் இங்கே புக் பண்ணி வச்சிருக்கோம் நீங்கள் என்னனால் அசால்ட்டாக நீங்கள் பாட்டுக்கு இது பண்ணிட்டிருக்கிங்க இங்கே மணி ஆகுது இருக்கிறதே ஒரு நாள் தான் லீவு நீங்கள் என்னனால் நீங்கள் வரவே வரதுக்கே இன்னும் பத்து மணி ஆகும் எப்போதான் வந்து நாங்கள் எப்போ திருப்பி நாங்கெல்லாம் ஊரெலாம் சுற்றி பார்த்துட்டு திருப்பி நாங்கள் எங்கள் ப்ளேஸுகே வரது இப்பட்லாம் பொறுப்பாக இல்லாமல் என்னதான் பண்ணிங்க நீங்கள் எதுக்கு ட்ராவல்ஸ் வச்சு நடத்திட் ஒக்காந்துட்ருக்கிங்க நீங்கள் மணி ஆகுது சார் எப்போ வருவிங்க சொல்லுங்கள் அதெல்லாம் எனக்கு தெரியாது சார் இன்னும் அரை மணி நேரந்தான் உங்களுக்கு டைம் இப்போ மணி ஒம்பது ஆகுது கரெட்டாக ஒம்பதரக்கிலாம் வரணும் இப்போ நாங்கள் ஒம்பதர மணிக்கு கிளம்புனாதான் நாங்கள் அப்டி அங்கேருந்து கடலூர் போயிட்டு திருப்பி அங்கங்கே சுற்றி சுற்றி பார்த்துட்டு நாங்கள் ப்ளேஸெல்லாம் வர முடியும் திருப்பி நாங்கள் பொழுது சாயறத்துக்குள்ள நாங்கள் வீட்டு வரணும் அப்போதான் எங்களுக்கு கரெட்டாக இருக்கும் அரை மணி நேரந்தான் சார் உங்களுக்கு டைம் மணிலாம் நாங்கள் முன்னாடியே பே பண்ணிவிட்டோம்